அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து விளம்பரம் விளம்பரம் வந்து என் எப்படின்னா இப்போ பார்த்து நான் ஒரு இப்போ கடை ஆரம்பிக்க போகிறேன் அந்த கடை ஆரம்பிச்சன்னால் அந்த கடையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கடையில் வந்து விளம்பரம் பண்ணுறப்ப நாங்கள் வந்து அதை நான் எப்போயாச்சும் ரொம்ப சேல்ஸ் பண்ணணும் அப்புடின்னா அதை என்ன பண்ணணும் நாங்கள் வந்து முக்கியமான நபர்கிட்ட போய் ஃபஸ்ட்டு இது பண்ணணும் பேசணும் அப்படி பேசும்போது இன்னும் அது பிரபலமாகும் பிரபலமானால் அது பிரபலம் ஆக ஆக ஆக அது வந்து என்ன ஆகும் நம்ம கடை வச்சுருக்கோம் அப்புடின்னு எல்லோருக்கும் தெரியும் இப்போது வந்து அது முன்னாடியே அப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க விளம்பரம் பண்ணுறதுக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது ஆனால் இப்போ என்ன கிடையாதுன்னா இப்போ வந்து சோசியல் மீடியா வந்துட்டு சமூக வலைத்தளங்கள் வந்துட்டு சமூக வலைத்தளங்கள் வந்துட்டுன்னால் இப்போ வந்து பார்த்தின்னா இன்ஸ்டா இன்ஸ்டாக்ராம் அப்புடின்னு ஒரு ஊடகங்களெலாம் வந்துட்டு ஊடகம் வந்ததினால என்ன பண்ணுவாங்க கடைக்காரவன் வந்து என்ன பண்ணுவான் கடையில் வந்து அதிகமாக சேல்ஸ் பொருளை விற்கிறாங்க ஆனால் அதை விளம்பரம் பண்ண விளம்பரம் பண்ணால் தெரியும் தெரிஞ்சால் என்ன பண்ணணும் அப்போதான் சேல்ஸ் ஆகும் சேல்ஸ் ஆகும்போது கடையில் என்ன ஆகும் கடை அப்போதான் ப்ரொமோஷன் ஆகி நம்பளுக்கு ஏதோ வியாபாரம் அதிகமாயி க காசு கல்லாக் கட்டும் கல்லா காசு அதிகமாக வேணும் அப்போ காசு அதிகமாக வேணும்னா என்னென்னா இதேமாரி பல ஊடகங்கள் ஃபேஸ்புக் அப்புறம் வந்து இன்ஸ்டா அப்புறம் நிறையா இது இருக்குது அப்புறம் நம்ம ஒரு க புது கடை ஆரம்பிக்கிறோன்னால் நம்பள்கிட்ட வந்து அதிகமாக ஃபாலோவர்ஸ் இருக்குது இப்போ என்னையே பார்த்திங்கன்னா நான் வந்து ஒன் கே ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கேன் ஒன் கே ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கறனால நான் அப்போ இதை ப அதுக்கிட்ட போயிட்டு என்கிட்ட வந்து இப்போ ஒரு கடைக்காரன் ப்ரொமோஷன் பண்ணணும் அப்புடின்னு சொன்னாலே அவன் கடையை நான் இப்போது விளம்பரம் பண்ணுவேன் விளம்பரம் பண்ணும்போது என்ன ஆகுன்னால் எனக்கு வந்து மக்கள் தொகை பார்க்கறவங்க அதிகமாக இருக்கும் அதிகமாக அதிகமாக ஏனால் மக்கள் தொகை அதிகமாக அதிகமாக பார்க்குவாங்க எல்லோரும் பார்க்குவாங்க முன்னாடி எப்புடின்னா ஒரு போஸ்ட்ரு அடிச்சு இதுமாரி வண்ணத்துளிகள் அப்புடின்னு ஒரு இது போஸ்ட்டு கம்பெனிக்கு போய் போஸ்ட்ரு அடிச்சு போஸ்ட்ரு அடிச்சு அந்த இது விளம்பரம் பண்ணணும் இப்போ வந்து ஒரு கறிக்கடை ஆரம்பிக்கணுன்னால் அப்புடின்னா போஸ்ட்ரு அடிச்சு அந்த போஸ்டருல வந்து கடையை கறிக்கடையை அப்டேயே விளம்பரம் பண்ணணும் இப்பொழுது எங்களுக்கு தீபாவளி ஆஃபராக ஒன்று அல்லது ஒரு கிலோ கறிக்கு இன்னொரு மற்றொரு ஒரு கிலோ கறி இலவசமாக கிடைக்கிது அதனால என்ன பண்ணணும் நம்ம என்ன பண்ணணும் அதுமாரி ப்ரொமோஷன் பண்ணால்தான் நம்பளுக்கு வந்து க விளம்பரோம் விளம்பரோம் பண்ணி அந்த போஸ்ட்ரு ஒட்டுறப்ப ஒவ்வொரு செவர்கள்லியும் போஸ்ட்ரு ஒட்டுறப்ப அது வந்து இன்னும் அதிகமாக அதிகமாக எல்லா மக்களும் பார்ப்பாங்க அது வந்து இது முன்னாடியே இருந்தாங்க முன்னாடியே இருக்கும்போது அது வந்து முன்னாடியுள்ள மக்களை வந்து போக்குவரத்து அதிகமாக வண்டியில் செல்லும்போது பேருந்தில் வாகனம் அதில் செல்லும்போது அதிகமாக செல்லும்போது நம்பளை வந்து பார்க்குவாங்க பார்த்து அதை வந்து ஓ இந்த இடத்துல போட்டிருக்காங்க இப்போ சிதம்பரத்தில் போட்டிருக்காங்கன்னா சிதம்பரத்தில் இதுமாரி அங்கே போட்டிருக்காங்க அப்புடின்னு சொல்லுவாங்க அதேமாதிரி விளம்பரம் என் விளம்பரம் செஞ்சு செஞ்சு எல்லா இடத்துலியும் போடுவாங்க அப்புறம் வந்து இந்த கடைக்கு எதித்தாம்முள்ள ஒரு பெரிய போஸ்ட்ரு அடிச்சு கட்டவுட் அடிச்சு இதெல்லாம் அப்போ கட்டவுட் அடிச்சு இதுமாரி எங்கள்கிட்ட ஒரு கிலோ கறி வாங்கினா அதமாரி எங்களுக்கு ஒரு கிலோ இது தராங்க அதேமாரி எல்லா இடத்துலியும் எல்லா இடத்துலியும் நம்ம ஜாப் இடத்துலியும் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலியும் அதேமாதிரி விளம்பரம் பண்ணுவாங்க இது என்ன பண்ணும் அந்த காலத்தில் எப்போதும் இதுமாதிரி விளம்பரம் பண்ணி போஸ்ட்ரு அடிச்சு மக்களுக்கு தெரியப்படுத்தினாங்க அதுக்கு முன்னாடி விளம்பரம் எப்படி பண்ணுவாங்கன்னால் சு இப்போ வந்து தற்போ அப்போ பண்ணிக்கிட்டிருக்கும்போது அப்போ என்ன பண்ணுவாங்க ட்ர ஒரு பறை மேளம் அடிச்சு இது பண்ணுவாங்க விளம்பரம் தெரிவிப்பாங்க அதெல்லாம் முன்னாடி காலமாக இருந்தது ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது இப்போது தற்போதைய காலம் எப்பிட்ருக்குங்கன்னா ஃபுல்லாமே கலியுகமாக இருக்குது கலியுகமாக இருக்குதுன்னா எல்லாமே மொபைல் நெட்வொர்க் எல்லோரும் எல்லோரும் யூஸ் பண்ணவர்றாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுமாரி எல்லோரும் பொறுமையாக யூஸ் பண்ணுவாங்க இப்போ எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க ஒரு கட்டத்தில் ஏழையா இருந்த இந்திய மக்கள் இப்போ எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க எல்லாம் யூஸ் பண்ணும்போது இதுமாரி இல்லை பொதிகை சேனலில் ஓடிக்கிட்டிருந்த நியூஸ் சேனல் இப்ப எல்லா இடத்துலையும் நியூஸ் சேனலாக ஓடுது எப்படி என்ன நம்ப கையில் ஓடுது எப்புடின்னா அது டெக்னாலஜி அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணும்போது என்னாகுன்னால் நம்பளுக்கு வந்து எல்லாமே கைக்குள்ளயே இருக்கிறனால எல்லாமே தெரிஞ்சுடும் இப்போ கூகுளில் பார்த்தீங்கன்னா இப்போ தற்போதைய சூழ்நிலை விளம்பரன்னு போட்டாலே எல்லாமே தெரிஞ்சுடும் எல்லாமே தெரிந்தால் என்ன ஆகும் நம்பளுக்குதான் எல்லாமே தெரிஞ்சுடுதே அப்புறம் என்னாகும் நம்பளுக்கு எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ப ஈஸ் விளம்பரம் செய்ய தேவைல்ல அதனாலே நம்ம என்ன எப்படி விளம்பரம் பண்ணுவோம்னா இப்போது வந்து ஒரு வந்து ஒரு இடத்துல ஃபே இன்ஸ்டா ஐடி உள்ள ஒரு இப்போ ஒரு இன்ஸ்டா ஐடி இருக்கும்போது அந்த இன்ஸ்டா ஐடியில் வந்து இன்ஸ்டா ஐடி யூடியூப் சேனல் எல்லாமே இருக்குது அந்த யூடியூப் சேனலில் என்ன பண்ணுவோம் அதிகமாக வியூஸ் பார்க்குற அதிகமாக மக்கள் தொகை வச்சுருக்க ஐ மீன் எப்புடின்னா அதிகமான ரசிகைகளை வச்சுருந்து வச்சுருக்க வச்சுருக்க அதிகமாந ரசிகர்களை வச்சுருக்க ஒரு ஒரு மனிதர் ஒரு ஒரு ஆள் அப்புடின்னா ஒரு எப்புடின்னா ஒரு விஜய்மாரி ஒரு ஆள் அவர் வந்து என்ன பண்ணணும் அவரை வச்சு நம்ப வந்து ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறோம் நம்ப வீட்டில் உள்ள கடையில் இதுமாரி என்னென்ன பொருள் இருக்குது நீங்கள் வாங்கினா அதுக்கு ஃபார் எக்ஸாம்புள் எப்புடின்னு வெச்சுகங்களேன் இப்போ ஒரு சென்னை சில்க்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னால் சென்னை சில்க்ஸ் பார்த்திங்கன்னா அது என்ன பண்ணும் சென்னை சில்க்ஸ் வந்து இப்போ அதிகமாக விரும்பும் வந்து அதிக நடிகைகளை விரும்புகிறாங்க விரும்புறப்போ என்னாகும் விரும்பி விரும்பவே என்னாகும் மக்கள் தொகை அதிகமாக அதை பார்ப்பாங்க அப்போ பார்க்கம்போது அதிகமாக என்னாகும் விரும்புறப்போ அதிகமாக மக்கள் தொகையை போட்டிருவாங்க மக்கள் தொகையை போடுறப்ப அதிகமாக மக்கள் தொகை பிடிக்கிற ஒரு நடிகையை எடுத்து இதுமாரி இந்த இடத்துல இப்போ தங்க நகையினால் இந்த நகையை ந நகையை அந்த நடிகைக்கு போட்டு தங்க நகை நன்றாக இருக்கும் அப்புடின்னு சொல்லி நடிகையை போட்டு ப்ரொமோஷன் பண்ணுவாங்க அதுதான் விளம்பரம் செய்வர் அதேமாரி விளம்பரம் விளம்பரம் செய்யும் அப்புறம் என்ன பண்ணுவோம் ஊடகங்கள் இப்போ ப பல ஊடகங்கள் வந்ததினால அதை அதிகமாக இப்போ வந்து கடை ஒருத்தவங்கள் கடை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னால் அந்த கடையில் உள்ளவங்களை அதிகமாக இருந்து அந்த இருந்து அந்த எடத்தை உள்ள என்னன்னா இருக்குது இப்போ இந்த இதில் இப்போ இருக்குது அப்புடின்னா அப்போ இருக்கும் அப்பிடின்னு இப்போ ஒரு நிலம் விற்கிறாங்கன்னு வச்சிங்களேன் அதை எப்படி விளம்பரம் செய்வாங்கன்னால் இப்போ அதிகமாக பார்வையாளர்களை கொண்டுள்ள இப்போ விஜய் மாதிரி அப்படி இல்லைன்னா மற்ற யூடியூப் இந்த ஹர்ஷா சாபிக் அப்படி உள்ளவங்களை கூப்பிட்டு இன்வைட் பண்ணி அவங்களது தனியாக ஒரு அமௌண்ட் சே கொடுத்து இப்போ இந்த நிலம் இந்த நிலத்துக்கு இங்கே இருக்குது அப்புடின்னு சொல்லி அந்த நில நிலத்த சேல்ஸ் பண்றதுனால் மிக அரும மிக அருகாமையில் இருக்கும் பள்ளிக்கூடம் அப்புடின்னு ஸ்கூல்ஸ் அதுக்கப்புறம் கல கல்லூரி அதுல்லாமல் ஆ ஆறடி தோண்ட்னாலே தண்ணி வரும் பக்கத்தில் ஆறு உள்ளது அதன் பிறகு அது நிறைய உள்ள அப்புடின்னு சொல்லி நம்பளுக்கெலாம் சேல்ஸ் பண்ணுவாங்க அதுதான் விளம்பரம் செய்யறது அதனால இப்போ இப்போ அது அந்த விளம்பரத்த எடுத்து ஃபேஸ்புக் ஊடகங்கள் அல்லது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூடியூபில் போட்டால் வச்சுக்கங்க யூடியூபில் போட்டால் அது நிறைய பேர் மக்களை சென்றடையும் மக்களை சென்றடஞ்சதுன்னால் என்னாகும் நிறைய மக்கள் வந்து இந்த இடத்துல போனால் இத்தனை ரூபா கம்மியாக தருவாங்க இது இருந்தாலே இந்த பார்வையாளர்கள் மக்களோடய ஃபேன்ஸ்ஸு அப்புடின்னு சொன்னால் இன்னும் கம்மியாக தருவாங்க அதனால என்ன பண்ணணும் நம்ப வந்து அதை நல்லா பார்க்கணும் அதுதான் அதுதான் அதுதான் தற்போதைய சூழ்நிலையில் விளம்பரம் மற்றும் பலரை சென்றடைவதன் சில வழிகள் அதே சில வழிகளாகும் இதே அதிக மக்கள் பார்ப்பாங்க